கல்வி கடன்ங்கிறது பள்ளிகளில் மட்டும் இல்லாமல் கல்லூரிகள் படிக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்படுது பொது நிறுவனங்கள் நிறைய கல்வி கடன் கொடுக்குறாங்க அது இல்லாமல் அரசு நிறைய கல்வி கடனை உபயோக உபயோகப்படுத்திக்கிறதுக்காக மாணவர்களுக்கு வழங்குது மாணவிகளுக்கு மட்டுமான கல்வி கடன் கூட நிறைய இருக்குது அதை எல்லோரும் மாணவர்கள் மாணவிகள் உபயோகப்படுத்திக்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவியினுடைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்க அவங்களால கடன் வாங்கி தான் அவங்க கல்லூரிக்கு அனுப்புகிறாங்க அந்த பெண் குழந்தையை நாங்கள் எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியும் அவங்க வந்து நாங்கள் கடன் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை நான் என்னுடைய பொண்ணை நானே படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தும் அவங்க அந்த கவர்மெண்ட்டு கொடுக்குற அந்த கல்வி கடனை உபயோகப்படுத்திக்க தயாராக இல்லை என்ன காரணம் சொல்கிறாங்க பின்னால் என் குழந்தையால் இந்த கடனை அடைக்க முடியாமல் போய்ட்டா அப்போது வர கூடிய அவமானங்களை என் குழந்தை ஏற்று கொள்கிறதுக்கு தயாராக இருக்காது அதனால நான் வந்து கல்விக்கடனை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸை பாத்திருக்கோம் ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா கண்டிப்பாக மாணவர்கள் மாணவிகள் கவர்மெண்ட்டு கொடுக்குற இந்த கல்விக்கடன் இந்த சலுகையை பயன்படுத்தி அவங்களுடைய கல்லூரி கட்டணத்தை கட்டி நல்லபடியாக படித்து வேலைக்கு போய் தாராளமாக அவங்களுடைய கல்வி கடனை அவங்க திரும்ப செலுத்த முடியும் அதனால் அந்த அரசு வழங்குகிற கல்விக் கடனை மட்டும் அல்லாமல் பொது நிறுவனங்கள் வழங்குகிற கல்விக் கடனை கூட அவங்க நல்லதாக பார்த்து செலெக்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கணும்